எனக்கு பிடிச்ச புக்ஸ்னா இராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை பைபிள் அப்படிங்கிற எல்லா புக்குமே எனக்கு பிடிக்கும் அந்த கதையை பற்றியெல்லாம் ரொம்ப படிப்பேன் ஆர்வமாக படிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இராமாய அதாவது இராமாயம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி தான் நம்ம மீதியுள்ள வாழ்க்கையும் வாழனும் அப்படினு சொல்லி நான் நினைப்பேன் அந்த இராமாயணத்தில் வந்து அண்ணன் தம்பி ஒற்றுமையெல்லாம் அதிலேருந்த வாழ்க்கை வரலாறு அந்த வாழ்க்கை வரலாறு மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் நம்மளும் வாழனும் அப்படினு ஆசைப்படுறேன் அதிலேருந்து அண்ணன் தம்பி ஒற்றுமைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்புறம் மனைவி கஷ்டப்பட்டு அதில் வந்து சீதாங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன் பிள்ளைங்களை வளர்த்து அவங்க வீட்டு காரர்கிட்ட ஒப்படைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நெருப்பில் இறங்கி இறங்கி வாழ்ந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து அனுமன் கேரக்டர் எனக்கு ரொம் அதைவிட அதிமாக பிடிக்கும் ஏன்னால் அனுமன் கேரக்டர் வந்து அதில் கணவன் மனைவி ஒற்றுமை ஒற்றுமைக்காக ரொம்ப பாடுபடுவாங்க சீதாவை கண்டுபிடிச்சி கொழுந்தன் ராமன்கிட்டே ஒப்படைச்சதெல்லாம் அந்த கேரக்டர் அனுமன் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி பைபிளையும் எடுத்துக்கிட்டீங்கனா அந்த ஏசு பிறந்த ஏசு பிறந்தது மாட்டு தொழுவத்தில் பிறந்தது அப்புறம் அவங்க வளர் ந்த கதையெல்லாம் அதை அவர்கள வந்து யூதர்கள் வந்து சிலுவையில் அரஞ்சுதெல்லாம் அந்த சிலுவையில் மூணு நாள் கழித்து உயிர் பெற்று மறுபடியும் வந்தது ரொம்பவும் எனக்கு பிடிக்கும் அந்த கதையெல்லாம் ரொம்பவும் பிடிக்கும் அப்புறம் அதனாலையே விரும்பி நான் பைபிள் படித்தேன் அப்புறம் பார்த்தீங்கனா அந்த மாட்டு தொழுவத்தில் இருந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பைபிள் கதையெல்லாம் நான் ரொம்ப விரும்பி படித்தேன் அப்புறம் எங்கள் பக்கத்தில் எல்லாம் சர்ச்சுக்கு போய் அந்த பாட்டெல்லாம் அதிகமாக பாடுவாங்க எனக்கு அதை அதெல்லாம் கேட்டு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நானு சர்ச்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் அதிலேருந்து அதில் இருக்கிற கதையெல்லாம் படிக் படிக்குனுமுனு ஆசைப்பட்டேன் அவங்க பாடுற பாட்டெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்